ம் இங்கே காய்கறி கடை தானே ஆ கல்யாணத்துக்கு காய்கறி வாங்கணும் அதான் உங்கள்கிட்ட ஆர்டர் கொடுக்கலான்னு கால் பண்ணேன்

நீங்கள் பிரைஸ் எவ்வளோன்னு சொன்னா லிஸ்ட் அனுப்புறோம் வாட்ஸ் அப்பில் ஆ ஓகே ஃபுல்லாக உங்கள்கிட்டதான் வாங்கணும் ஸோ ஃபுல்லாக உங்கள்கிட்டதான் வாங்கணும் டிஸ்கவுண்ட் போடுவீங்கள்ல ஆ ஓகே ஆ சும்மாதான் சாம்பார் அதுப்போல் காலை சாப்பாடுக்கு தான் ஆ ஆ காலை சாப்பாடுக்கு ஆ ஓகே நீங்கள் டோர் டெலிவரி பண்ணிருவீங்களா ஆ ஓகே ஆ சரி நாகப்பட்டினத்தில் நாகப்பட்டினத்துல கோவில் மண்டபம் அங்கே வந்து கொடுத்துருங்க பத்தாம்தேதி நைட்டு ஆ பத்தாம்தேதி நைட்டு ஆ ஓகே காசு எல்லாம் குறச்சிப்பீங்களா ஓகே ஓகே நான் ஒரு லிஸ்ட் அனுப்புறேன் வாட்ஸ் அப்பில் ஆ டெலிவரி பண்ணிவிட்டு கையில காசு வாங்கிகிட்டு போயிடலாம் ஓகே தேங்க் யூ